திருவாரூர் மாவட்டத்தில் காலநிலை இப்போ ரொம்ப வெயிலாக இருக்கும் வெயில் வந்து தாங்கமுடியாது உண்மைதான் மழைக்காலத்துல வந்து ரொம்ப மழைக்காலம்லாம் அனுபவிக்க முடியும் குளிர்காலத்தில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் மழைக்காலத்துலம் போது ரொம்ப ரொம்ப வந்து அனுபவிக்கலை அந்த மழைக்காலத்த சிறப்பாக இருக்கும் வறட்சி இருந்ததில்லை வறட்சி இரு இரு இருந்தது ஆனால் இப்போ இல்லை அடிக்கடி மழை பெய்யுது வறட்சி இல்லை மழைக்காலத்துல நல்ல சிறப்பான மழை பெய்யுது இப்போ பெய்கிறது இல்லை ஆனால் நல் நல்ல மழை பெய்கிறதுனால ரொம்ப செழிப்பாக இருக்கும் போன வருஷம் மழை பெய் கொஞ்சம் வறண்டு போயிடுச்சு இந்த வருஷம் நல்லா மழை பேஞ்சது போன வருஷம் போன வருஷம் நல்லா மழை பேஞ்சது சு தண்ணி நல்லா இருந்தது திருவாரூர் மாவட்டத்தோட காலநிலை எப்படின்னா மாற்றி வெயில் அடிக்கும் சில நேரத்தில் மழை பெய்யும் சில நேரத்தில் குளிராக இருக்கும் பனிக்காலத்தில் பார்த்திங்கன்னா ரோட்டில நம்ம வண்டி போகிற போகிறதே தெரியாது அந்தளவு நமக்கு இருட்டாக இருக்கும் பனிக்காலம் அந்தமாதிரி இருக்கும் அதுமாதிரி திருவாரூர் மாவட்டத்தோட காலநிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் வெயில் நேரமும் தாங்கமுடியாது மழையும் தாங்கமுடியாது பனிக்காலம் அப்படின்னு சில பேருக்கு கண்ணே தெரியாது அந்தளவுக்கு பனி இருக்கும் அதுதான் மாற்றத்திற்கு நம்ம இப்படி இப்படி இருக்கணும் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு வானிலை மாற்றத்துக்கு மாதிரி நம்ம இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் மழைக்காலத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் சுகாதாரமாக இருக்கணும் கற்றுக்கிட்டோம் வெயில் காலத்தில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அதுமாரி ஒவ்வொரு காலநிலையும் நம்ம வந்து கற்றுக்கணும் ஒவ்வொரு காலநிலையும் நமக்கு ஒவ்வொரு அனுபவம் தான் அது எல்லாமே அப்போ தான் நடக்கும் குளிர்காலத்தில் வந்து சொட்ரு வாங்கி போட்டுப்போம் அது ஒரு காலநிலை மழைக்காலத்துல நம்ம நீர் சுகாதாரமாக இருக்கணும் தண்ணிலாம் மூடி வைக்கணும் அப்புடின்னு வெயில் காலத்தில் நமக்கு வந்து நமக்கு வந்து கூலிங்காக இருக்கணும் அப்படின்னு நினப்போம் நமக்கு எது ஈஸியானது குளிர்காலமும் ஈஸியானது மழைக்காலமும் தான் அதுதான் நமக்கு ஒவ்வொரு காலநிலையும் ரொம்ப பெட்டர்ஃபுல்லான ஒன்றுதான் அதுதான்